எங்கள் பகுதி தொழில் வளம் மிக்க பகுதி எங்கள் மற்ற மாநிலத்திலியும் எல்லா மாநிலத் தொழில் தொழிலுக்காக எங்கள் பகுதியில் நிறைய பேர் தங்கியிருக்காங்க மற்ற மொழி பேசுகிறவுங்க நிறைய பேர் தங்கி இருக்கிறாங்க இங்கே வந்து தமிழ் மொழி தான் அதிகமாக பேசுகிறாங்க தமிழ் மொழி தான் அதிகம் பயன்படுத்த கூடிய மொழி மற்ற மொழி பேசகிறவுங்களா இருந்தாலும் எங்கள் பகுதியில் வந்தப்புறோம் தமிழ்மொழிய முறையாக கத்துகிட்டு தமிழ் தான் நிறையா பேசுறாங்க அவங்க மொழியும் பேசுறாங்க எங்கள் மொழியும் பேசுறாங்க நாங்கள் அவங்க மொழியை கற்றுக்கிற விட அவங்க எங்கள் மொழி கற்றுக்கறதுல ஆர்வமாக இருக்கிறாங்க தமிழ் வந்து ஒரு இனிமையான மொழி செம்மொழி அந்தஸ்து உள்ள ஒரு மொழி அதனால் தமிழ் வந்து எல்லா விதத்துலையும் ஒரு தாய்மொழி தாய்மொழியா இருக்கிறனால தமிழ் மொழி ஈஸியாக கற்றுக்கலாம் எளிமையான கற்றுக்குற மொழி அதனால் வந்து தமிழ் மொழிய கற்றுக்கிட்டு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க இங்கே அதனால் தமிழ்மொழிக்கு எந்த தாக்கம் தமிழ்மொழிக்கு எந்த தாக்கத்தையும் மற்ற மொழிகளால ஏற்படுத்த முடியாதது தமிழ் மொழி இனிமையான மொழி அப்படிங்கிறனால தமிழ் மொழி நிறையா கற்றுக்கிட்டு நிறையா பேர் பேசகிறவுங்க தான் அதிகமாக இருக்கிறாங்களேவொழி ஒழிய தமிழ் மொழி வந்து ஒரு நல்ல மொழி அப்படிங்கிறது இனிமையான மொழி அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன்